ஹவுஸ் ஒய்ப்பாக இருக்கிறதுனால எல் எப்போது செய்கிற வேலை தான் புதுசாக வேலைன்னால் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை விவசாயம் செய்கிறதுனால விவசாயம் சார்ந்த தொழில் எல்லாம் நம்ம எப்படி விவசாயம் செய்யணும் ஆடு மாடு வளர்ப்பு கோழி அந்த மாதிரி விலங்குகள் பற்றி விவசாயத்தில் கீரை காய்கறி பருப்பு வகைகள் அதை பற்றி எப்படி விளைவிக்கலாம் அதை எப்படி சாகுபடி செஞ்சு அதை எப்படி சந்தை படுத்தலாம் அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்